நான் வாங்கின ப்ராடக்ட்ல முத வாங்கின ப்ராடக்ட்ல எனக்கு பிடிச்சதுன்னால் நாங்கள் வீட்டுக்கெலாம் நிறைய சாதனங்கள் ஒன்றா தான் வாங்கினோம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னால் வீட்டுக்கு கிச்சன்ல வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வாங்கினோம் பாத்திரம்லாம் வைக்கிற ஸ்டாண்டு அதில் தட்டெல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியாக அடுக்கடுக்காக இருக்கும் கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கும் அப்புறமா பாத்திரம் கழுவுன தண்ணி கீழே வடிஞ்சு வெளியே போகிற மாதிரி அது ஒரு வசதியாக பண்ணி வச்சிருக்கோம் இதை தள்ளி அதிலயே வெ பாத்திரம் கழுவுற இந்த சவரி பஞ்சு எல்லாம் மாட்டுறதுக்குன்னு தனியாக பாட்ஸ்ஸா இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கிச்சன்ல வாங்கினதுலே பிடிச்சது அது ப்ளேட்லாம் வச்சு எடுத்து வைக்கும் போது நீட்டாக இருக்கும் நம்ம தனியாக வைக்கிறதுக்கும் அந்த அதில் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனியாக வைக்கிற நேரம் எல்லாம் கீழே கீழே கிடக்கும் சேர்த்து எடுக்கச்சில ஏதா ஒன்று கீழே விலுந்துரும் இது எல்லாம் தனித்தனியாக அழகா வைக்கிறதுக்கு இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எனக்கு வீட்டில உள்ள திங்ஸ்லயே பிடிச்சதுனால் அந்த கிச்சன்ல இருக்கிற அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு தான் அதில் நாங்கள் எல்லாத்தையுமே நான் இப்போ அதில் தான் அடுக்கி அடுக்கி அடுக்கி அடுக்கி வச்சிருப்பேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அது நான் இப்போ நீட்டாக கிச்சன் வச்சிருக்கறதை பார்த்தாலே அந்த அந்த பா அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் வந்தப்போதான் ரொம்ப நீட்டாக இருக்குது என்னோட கிச்சன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சதும் கூட நான் வாங்கின ப்ராடக்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதுதான் நாங்கள் அதை வந்து அந்த வீட்டுக்கு வரச்சுல நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் அதோட சேத்து இதுவும் வாங்கியிருந்தோம் ஆனால் இதுதான் எனக்கு பிடித்தது